ஹலோ சொல்லுங்க ஹலோ அரிசியாமா நம்ம வீ நம்ம கடையில் கேட்டிங்கனால் வந்து பொன்னி இருக்குமா சீரக சம்பா இருக்குது பாஸ்மதி ரைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன அரிசி வேணும் உங்களுக்கு பிரியாணி பிரியாணிக்கு பார்த்திங்கனா பாஸ்மதி ரைஸ் நல்லா எல்லாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கும் பாஸ்மதி தான் வாங்கிட்டிருக்காங்க இப்போ பாஸ்மதி நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன அரிசி வேணும் உங்களுக்கு ரேட் வந்து மற்றத விட கம்பேர் பண்ணும் போது லெஸ்ஸா தான் இருக்கும் நம்ம கடையில் பாஸ்மதிக்கும் சீரக சம்பாவுக்கும் வந்து ஆஃபரில் அரிசியை பொறுத்தளவு வந்து ஆஃபர்லம்மா அரிசியை பொறுத்தளவு கே மினிமம் கே ப்ராஃபிட் தான் இருக்கும் அதனால வந்து நமக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வாங்கினிங்கனா அதுக்கேற்றமாரி லெஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன அரிசி வேணும்மா உங்களுக்கு பாஸ்மதி வேணுமா சீ சீரக சம்பா வேணுமா இல்லாட்டி என்ன வேணும் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பாஸ்மதி கேட்டிங்கனால் ஒன் கேஜி வந்து எண்பது ருபாய்க்கு வரும்மா சீரக சம்பா வந்து அது வந்து அது கூட நைன்டி ருபீஸ் விற்கிது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டென் ருபி டிஃப்ரண்ட் வரும் ஆனால் வந்து பிரியாணிக்குனு பார்த்திங்கனா பாஸ்மதி நல்லா இருக்கும் பிரியாணிக்கு எல்லாம் வாங்கிட்டு இப்போ ரீசெண்ட்டாக தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லோருமே முஸ்லீம்ஸ் எல்லோருமே பிரியாணிக்கு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஆஃபர் இருக்குமா எல்லா ஃபெஸ்டிவலுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து மினிமம் குவான்டிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு பல்க் குவான்டிட்டி வாங்கினா அதுக்கேற்றமாரி நான் ஆஃபர் பண்ணித்தருவேன் அதைமாரி ஒரு டென் கேஜிக்கு மேல் பர்ச்சேஸ் பண்ணிங்கனால் அதுக்கேற்றமாரி என்னென்லாம் பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தருவேன் மினிமம்மா சரிமா சரி வாங்கிக்கிங்க என்ன பாஸ்மதி சீரக சம்பா உங்களுக்கு சரிம்மா டோட்டல்லா எயிட் ஹண்ட்ரட் ஆகுது கொஞ்சம் லெஸ் பண்ணி சவன் ஹண்ட்ரட் தரேன் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஆ சரிம்மா கிளியர் பண்ணிருங்க ஓகே கிளியர் பண்ணிட்டு கேஷ் கவுண்டரில் வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுங்க